அதிகாரப்பூர்வமான மொழிகள் என்ன அப்படி நான் நினைக்கிறேன்னா தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி நம் நாட்டில் வந்து பொதுவாக பேசப்படுற மொழிகள் வந்து தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு கன்னடா உருது மலையாளம் மற்றும் பல தமிழை பற்றி என்ன நினைக்கிறேனா தமிழ் வந்து கல்தோன்றி மண்தோன்றா காலத்திலே தோ வந்துருச்சு தமிழில் வந்து எனக்கு பி மிகவும் பிடித்த சப்ஜெக்ட்டாக இருக்குது எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கிறதுவிட தமிழை வந்து நான் ரொம்ப சின்ஸியராக படிப்பேன் தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும் மற்ற பாடங்களை விட தமிழில தான் அதிக மதிப்பெண் எடுப்பேன் ஐநா சபையிலேயே இப்போ தமிழில தான் பேசுகிறாங்க எழுத தமிழில் தான் எழுதுறாங்க கோர்ட்லேயும் இப்போ தமிழில வாதாடலாம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்துருக்குது அர்ச்சனை பண்ணுறப்பையும் தமிழ் அர்ச்சனை பண்ணுற பண்ணலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க இப்போ மற்ற நாடுகளில் இருந்து கூட இப்போ தமிழில வந்து கு ஆர்வம் எடுத்து கற்றுக்குறாங்க சொல்லித் தாங்க அப்படினு சொல்கிறாங்க எனக்கு மிகவும் பிடித்த மொழி தமிழ்